இப்போ சிவகங்கை மாவட்டம்னு எடுத்தீங்கன்னா இங்க ரொம்பவே ஒரு ஒரு கிராமம் இருக்கு பரியாமருதபட்டின்னுட்டு அந்த கிராமத்தில் வருடம் வருடம் வந்து தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் திருவிழா அது ஒரு சிவன் கோவில் அந்த தேர் திருவிழா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சுற்றுபட் சுற்றுவட்டார கிராமங்களும் சேர்ந்து அந்த திருவிழாவை வந்து நல்லாவே நடத்துவாங்க அதுதான் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஒன் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழா அப்போ வந்து பக்கத்தில் உள்ள கிராமங்கள் அனைவரும் கலந்துக் கொண்டு ரொம்பவே வந்து அந்த நாளை அந்த தேரை ரொம்ப சிறப்பாக வந்து இழுத்துக் கொண்டு போய் சாமி முன்னாடி நிப்பாட்டுவாங்க இது சாமியே வந்து தேரில் வச்சு ஊர்வலம் கொடுக்குற மாதிரி தான் அதனால் அது ஒரு வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு நிறையாவே இருக்குது